இலக்கியம் கவிதை மற்ற கலை வடிவங்களுக்கு தமிழ் மொழியை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படினா எல்லாமே தமிழ்தாங்க இப்போ ஒரு இலக்கியம் புக் எடுத்துக்கோங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை நிறையா திருக்குறள் இந்தமாதிரி புக்ஸ்ஸே பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியம் சார்ந்த எல்லாமே தமிழ்தான் கவிதை எடுத்துக்கோங்க நிறைய கவிஞர்கள் அவங்களோட கவிதை அவங்களோட அவங்களோட உணர்ச்சிகளை நம்ம வந்து அவங்க கவிதைகள் மூலியமாகதான் வெளிப்படுத்துகிறாங்க எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழியில கேட்கும் போது மட்டும்தான் நமக்கு அதோடய அழகு வந்து முழுமை பெறுது கலை வடிவங்கள் கலை நிறைய கலைகளுக்கு வந்து நம்ம தமிழ் மொழிதான் ரொம்ப யூஸ் ஆகுது ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க எளிதல் எளிய முறையில நம்ம புரிஞ்சிக்க முடியும் தமிழ் மொழி அப்படிங்குறது வந்து எப்படியாப்பட்டவங்களும் சீக்கிரம் வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த கலை இலக்கியம் கவிதை அதோட வடிவங்களுக்கு வந்து தமிழ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது அப்படினு நம்ம சொல்லலாம்